சார் என்ன சார் சவுண்டு மட்டும் வந்துக்கிட்டு இருக்கு ஹலோ ஹலோ ஹலோ வணக்கம் டாக்டர் அதாவது ரெண்டு நாளாக உடம்பு சரி இல்லை டாக்டர் எனக்கு வந்து ஏதோ தலையெல்லாம் சுத்துது மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது டாக்டர் என்ன ஆமாங்க டாக்டர் ரெண்டு நாளாக ஒரு டூரு போலாம்னு இருந்தேன் டாக்டர் என்னால் முடியலை டாக்டர் என்னது என்ன என்ன ஒத்துக்குது என்ன ஒன்றும் பண்ணுதுன்னு தெரியலை டாக்டர் இல்லை டாக்டர் சாப்பிட்டேன் பர்கர் சாப்பிட்டேன் டாக்டர் பர்கரில் என்னமோ பழைய பர்கரை கொடுத்துருப்பாங்கனு நினைக்கிறேன் டாக்டர் ரொம்ப வலி தாங்கமுடில டாக்டர் அதான் தலை கிறு கிறுன்னு சுத்துது ஆ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாளாக தலைவலி டாக்டர் ரெண்டு நாளாக தலையை வலி தாங்கமுடில படுத்த படுக்கையாக கிடக்குறேங்க சார் ம் மழையில் வேற டேப்லெட்லாம் நீங்கள் கொடுத்த டேப்லெட்லாம் முடிஞ்சுட்டு டாக்டர் அதுக்கு அப்புறந்தான் இந்த சுகர் வேற அதிகமாகிட்டு எனக்கு வேற சுகரு பிபி சம்மந்தமில்லாமல் டென்ஷன் ஆகிறேன் டாக்டர் என்ன தான் பண்ணுறதுனு தெரியலை டாக்டர் இப்போ இல்லை நீங்கள் தான் டாக்டர் ஃப்ரீயாகவே இருக்க மாட்டுறீங்க எங்கேயாவது டூட்டி போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆமாம் டாக்டர் நீங்கள் வந்து ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்திங்கனா நான் பேசுவேன் டாக்டர் எனக்கு வந்து என்ன உடம்பு உடம்பு வேற சரி இல்லை டாக்டர் ஆ

டாக்டர் இப்போது வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரி இல்லை டாக்டர் நீங்கள் ஒரு டேப்லெட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேப்லெட்டு ரெண்டு வேளைக்கு மூணு வேளைக்கு எழுதிக் கொடுத்தா தான் டாக்டர் நான் வந்து இது பண்ண முடியும் ம்

ஆ டாக்டர் இப்போ வீட்டுக்குதான் உங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் வர முடியாது டாக்டர் வீட்டுக்கு வேணா வீட்டுக்கு வேணா வாங்க டாக்டர் நீங்கள் அப்பாயின்ட்மெண்ட் டாக்டர் உடம்பு வேற ரொம்ப இதாக கிரிட்டிகல் ஸ்டேஷன்ல இருக்கு டாக்டர் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இம்பார்ட்டனா வந்திங்கனா நான் வந்து ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ டேப்லெட்டுலாம் நான் எப்படி டாக்டர் டேப்லெட்டு எங்கே மெடிக்கலில் வாங்கிக்கணுமா டாக்டர் நீங்கள் தான் டாக்டர் வாங்க டாக்டர் நீங்கள் ரெண்டு நாளில் வந்துவிடுங்க என்னால் முடியல டாக்டர் தலைவலி ஆ அப்படியா டாக்டர் ஆ இப்போ டேப்லெட்லாம் உடம்புலாம் ரொம்ப வலிக்குது டாக்டர் என்ன பண்றது உடம்பு வலி தாங்கமுடில டாக்டர் ஆ ரெஸ்ட்டு போட்டுமா டாக்டர் ஆ

ஆ ஆ

இல்லை டாக்டர் இங்கே மெடிக்கலில் பக்கத்துக்கு மெடிக்கலில் நான் வந்து நீங்கள் ஃபேமிலி டாக்டர் நான் உங்களை கன்ஸும் பண்ணுகிறேன் டாக்டர் அது வந்து நீங்கள்